முந்தையக் காலத்தில் வந்து தற்காலிப்பு தற்காலிப்புக்குனால் நம்மள காப்பாற்றிக்க வந்து என்னன்னு தெரியாத நமக்கு பயம் இல்லாத பெண்கள் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட போகலாம் அதனால் ஒரு பிரச்சினையும் இல்லை அப்போல்லாம் வந்து அது கராத்தே இந்த கும்பு எதுவுமே இதை பற்றி எதுவும் தெரியாத இருந்தாங்க ஆனால் பிற்காலத்தில் வந்து அதை கற்றுக்கினாலும் அது என்னா வெல நமக்குத் தெரியாமையே இருந்துருச்சு ஆனால் இப்போ வந்து அது தேவை ஒரு பெண்களாக இதை கத்துக்கினால் நிறைய ரௌடிசம் திருடு நிறைய வருது நம்மளா சமாளிக்கணும் நம்ம கூடவே நம்ம பெற்றோர் வர முடியாது அதனால் பெண்கள் வந்து இதெல்லாம் கராத்தெல்லாம் இதெல்லாம் க சிலம்பம் கராத்தே இதெல்லாம் கத்துக்கினால் யார் எதுர்க்க வந்தாலும் பெண்களே இப்போ வந்து எப்படி சொல்கிறது பெண் உரிமைன்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க அதனால் நாட்டில் வந்து நம்மளே எல்லாமே தெ கற்றுக்கணும் எல்லாம் கற்றுக்கினோன்னா நம்ம பன்னெண்டு மணி என்ன ஒரு மணிக்குக் கூடம் சுகந்திர நாட்டுக்கு சுகந்திரம் கிடச்சதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னமும் பெண்களுக்கு சுகந்திரம் கிடைக்கல ஏனால் ஃப்ரீயாக நம்ம எங்கேயும் தனிப்பட்டு முறையில போக முடியலை அப்படி நம்ம தனியாக போனோம் அப்படின்னா நாட்டில் வந்து நம்ம வந்து தனிப்பட்ட முறைல இந்த க சிலம்பம் இதெல்லாம் வந்து கராத்தே இதெல்லாம் ஒரு பெண்கள் கற்றுக்கிறாங்கனா நமக்கு நல்லது அது கற்றுக்கணுன்னா நம்ம வந்து தனியே கூட அதை அமைச்சி நம்ம பல பேருக்கு கற்றுக் கொடுத்து சமுதா கவுர்மெண்டில் இதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம அறிவித்து ஒரு இடம் வந்து ரெடி பண்ணிட்டோம்னால் நம்மளால எல்லோரும் பயனடைவாங்க பெண்கள் வந்து நைட்டு பன்னெண்டு மணியாக இருந்தாலும் தகிரிமா திறமையா நம்ம நடந்து போகணும் எல்லோரும் பரவாயில்ல இப்போது வந்து பெண்ணுரிமை நமக்கு கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு ஒரு இதுவு தெரிஞ்சுக்கணும்